ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் லால்குடி சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் சார் எங்கள் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஆ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு சார் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்ளியர் பண்ணும் யாராக இருந்தாலும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் சார் எவ்வளோ பர்ஸண்டேஜ் சார் எடுத்துருக்கார் மார்க்கு ஓகே சார் நல்ல மார்க் தான் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஈஸியாக க்ளியர் பண்ணிடுவார் என்ன குரூப்பு சார் எதிர்பார்க்குறீங்க ஓகே சார் ஓகே சார் கிடைக்கும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறு சீட்டு அவைலப்பிளில் இருக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டீங்கன்னா எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிவிட்டு அவர் குரூப்பு டேரெக்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சார் க்ளாஸில்

இல்லை சார் ஸ்பெஸிஃபிக் டேட்லாம் கிடையாது தம்பி வந்தார்னா அவர் என்றைக்கு அவைலப்பிளில் இருக்காரோ அன்னைக்கு வச்சிடலாம் சார் ஏன்னா அட்மிஷன் வந்து நிறையா வந்துட்டுருக்காங்க அதனால் எல்லாரையும் மொத்தமாக வெயிட் பண்ண வைக்க முடியாது அதனால் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு பத்து பேர் வந்தாங்கனா மொத்தமாக அப்படியே கூட வச்சிடலாம் சார் இன்னைக்கு ம் வரலாம் சார் வரும்போது வந்து இந்த ரெண்டு ஃபோட்டோ ஆ ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸு மார்க் சீட்

ஆ எடுத்துவாங்க சார் எப்படி ஹாஸ்டல் ஆமாம் சார் ஆமாம் சார் டிசியும் வாங்கிகிட்டு வரணும் ஹாஸ்டலில் சேர்க்குற மாதிரியா இல்லை ஹாஸ்டலா டேஸ் ஸ்காலராக டேஸ் ஸ்காலருக்கும் பஸ் இருக்கு ஓகே சார் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரும் சார் பேர் இயரு ஆமாம் சார் ஆமாம் அதுவந்து அதமாதிரி புரியல சார் ஆ இருக்கு சார் இருக்கு வார்டன் வார்டன் வார்டனுக்கு இருக்கு வார்டன் இருக்காங்க வார்டனை வச்சு ஆ க்ளாஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆ ஸ்டடிஸ் ஹவர்ஸ் காலையில் இருக்கும் சார் காலைலையும் இருக்கு நைட்டும் இருக்கு ஆ பசங்க வந்து படிக்கிறதுக்கு ஃபுல் கேரண்ட்டி நாங்கள் தான் சார் ஒன்றும் பிரச்சனை வராது ஆமாம் சார் ஆமாம் சார் கண்டிப்பாக நல்ல மார்க்கு எடுத்து இல்லை இல்லை இல்லை நாங்கள் வார்டன் நாங்கள் வார்டன் வந்து ஸ்டிரிக்ட்டான வார்டன் போட்டுருக்கோம் சார் ஒரு ஒரு ஒரு ஒரு ஹால்க்கு ஒரு ரெண்டு பேர் போட்டுருக்கோம் சார் ரெண்டு வார்டன் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிரிக்ட்டாக பார்த்துட்டுக்கோம் அதனால் தான் இந்த ஃபீஸ் வாங்கிட்டுருக்கோம் சார் இல்ல சார் விசிட்டிங் விசிட்டர் கார்டு விசிட்டர் கார்டு இருக் கொடுப்போம் நாங்கள் ரெண்டு கார்ட் கொடுப்போம் உங்களுக்கு அந்த ஃபார்மை எடுத்துட்டு வர்றவங்க யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் சார் ஆமாம் சண்டே டைமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆ ஃபோன் பண்ணுங்கள் சார் ஃபோன் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனயில்லை ஃபோன் பண்ணி டீட்டெயில் சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம் ஆமாம் ஓகே சார் நீங்கள் அட்மிஷன் போடும்போது ம் ஆமாம் சார் நீட்டுக்கு கோ நீட்டுக்கும் கோச்சிங் சென் சென்ட்ரு இருக்கு உங்களுக்கு நீட்டுக்கு வேணாலும் இது பண்ணிக்கலாம் அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ்க்குலாம் எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து தம்பி என்ன விருப்பப்படுறானோ விளாடலாம் ம் அது மாதிரி ஸ்போட்ர்ஸ் கோட்டா எதுலையாவது சார் ஆ ஆ ஃபோன் பேசுறவங்க பேசலாம் அது ஒன்றும் பிரச்சனயில்லை இப்போ பிடி பீரியட் இருக்கு அதில் போய் தம்பி கலந்துக்கிட்டு அதில் கூடம் ப்ரைஸ் வின் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனயில்லை டோர்னமெண்ட்க்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் டிஸ்ட்ரிக்லெவல்ஸ்குலாம் தம்பியை ஃபைனல் லிஸ்ட் ஆனால் போய் விளாட்லாம் சார் அதுமாதிரி யோகா க்ளாஸ் போயிட்டுருக்கு யோகா க்ளாஸ்ஸும் வில்லிங்நெஸ் இருக்கிறவங்க க்ளாஸ் போய் எடுப்பாங்க மற்ற டைம்மில் ட்யூஷன் மாதிரி வந்து அ அவங்களுக்கு வெளில சொல்லிக்கொடுக்குறவங்க அதுமாதிரி கூடம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் ட்யூஷன் கூட ஜாயின் பண்றதாக இருந்தாலும் வெளியில போகறது இருந்தாலும் போகலாம் ஹாஸ்டல் விட்டு வெளில போகறதுக்கு நாங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுக்க மாட்டோம் ஆனால் அதனால வார்டனே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு சரிங்க சார் ஓகே சார் நீங்கள் மண்டே வாங்க இந்த நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் ஓகே சார் தேங்க் யூ சார்